நான் பண்ண சாதனை அப்படின்னா கிரிக்கெட்டு தான் கிரிக்கெட்டில் வந்து எப்படின்னா சின்ன வயசில் வந்து பேட்லாம் வச்சுலாம் விளையாண்டதில்ல ஸ்கூல் டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எப்படின்னா கிளாஸ் ரூமில் வந்து பேப்பரை சுருட்டி எக்ஸாம் பேடை வச்சு சும்மா அடித்து அப்படிதான் விளையாண்டுட்ருந்தோம் அப்படியே லீவ் டைமில் அப்படியே வெளியில் போய்விட்டு அப்படியே பசங்களோடு விளையாடுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேட்டை வச்சு அடிக்க பழகி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாம் அப்புறம் ஸ்கூலில் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் சேர்ந்து டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் போய்ட்டு வின் பண்ணிவிட்டு வந்தோம் திருப்பியும் அதேமாதிரி தான் காலேஜ் லைஃப்லேயும் காலேஜில் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு வந்து ஃபஸ்ட் இயரில் கூப்பிட்டாங்க அப்போ வந்து போய்ட்டு அதில் வின் பண்ணிட்டோம் அப்படியே அதுக்கப்புறம் ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே டோர்னமெண்ட் டோர்னமெண்ட்டா போய்ட்டு இப்போ வந்து எனக்கு கிரிக்கெட்டுனா எனக்கு கிரிக்கெட்டுதான் என்னோட சாதனை அப்படின்ற மாட்டுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ நான் வந்துவிட்டேன் அதனால வந்து கிரிக்கெட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கிரிக்கெட் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும்